திருவிழான்னு பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் கன்னிப்பொங்கல் விநாயகர் சதுர்த்தி தீபாவளி சரஸ்வதி பூஜை இப்படி நிறையா பூஜை இருக்குது முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் பக்ரீத் பண்டிகை ரம்ஜானெலாம் இருக்குது கிறிஸ்டின்ஸுக்கு வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் இவ்வளோ இருக்கும் இந்துக்களை பொறுத்தவரைக்கும் பொங்கல் தைப் பொங்கல்னால் ஒரு வீடுக்கு ஒரு பானை வைப்பாங்க கிராமத்தில் அப்படி இல்லை ஒரு தெருவுக்கு ஒன்று வைப்பாங்க பானை வைப்பாங்க கரும்பு நட்டு ப விளையாட்டு நடக்கும் அது தைப்பொங்கல் மாட்டுப் பொங்கல் எப்படி அப்படின்னா மா மாடு இருக்கிறவங்க வந்து மாடுக்குப் படைச்சி அப்புறம் சாமி கும்பிடுவாங்க அதுமட்டும் இல்லை மாடு இல்லாதவர்களும் வந்து என்ன மாடு இல்லாதவங்கள் என்ன பண்ணுவாங்கன்னால் கறி மீன் சமைப்பாங்க அதுதான் மாட்டுப்பொங்கல் கன்னிப்பொங்கல பொறுத்தவரைக்கும் எப்படினா கன்னிப்பொங்கல் அப்படின்னா கன்னிப்பொங்கல் வந்து குதிரை ரேஸ்ஸு ஓட்டப்பந்தயம் சைக்கிள் பந்தயம் இதுமாரி நிறையா இருக்குது த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு போட்டி வைப்பாங்க சில ஊரில் வந்து நீச்சல் போட்டி இருக்கும் உறி எல்லாம் வைப்பாங்க அது கன்னிப்பொங்கல் முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா முஸ்லீமெலாம் வந்து பக்ரீத்து வைப்பாங்க பக்ரீத்துக்கு வந்து அவங்க புது ஆடைகளெலாம் எடுத்து அது கொண்டாடுவாங்க பக்ரீத்து அவங்க வந்து மீன் சாப்பிடுவாங்க பிரியாணி சாப்பிடுவாங்க பக்ரீத்துக்கு ரம்ஜான் பொறுத்தவரைக்கும் அது அப்படிதான் ரம்ஜான் அவங்க வந்து ஒரு மாதம் விரதம் இருந்து சாப்பிடுவாங்க விநாயகர் சதுர்த்தி எப்படின்னா அங்கே தெருவுலெலாம் வந்து விநாயகர் சிலை வச்சி அவங்க வந்து கொழுக்கட்ட வச்சு ச சமைப்போம் அதுதான் விநாயகர் சதுர்த்தி தீபாவளி எப்படின்னா தீபாவளிக்கு வந்து புது ஆடைகளெலாம் எடுத்து ச சாப்பிடுவோம் பிரியாணி சாப்பிடுவோம் வெடி வெடிப்போம் பட்டாசு இதுதான் இதுதான் எங்கள் தீபாவளி தீபாவளி பொறுத்தவரைக்கும் எல்லாமே பட்டாசு எல்லாம் பட்டாசெலாம் வந்து நிறையா வெடிப்போம்